நான் கிருஷ்ணகிரி மஸ்தான் நகர்லேருந்து பேசுறேங்க நான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆன்லைன் அதாவது ஃபிளிப்கார்ட்டில் ஒரு ஏர்பேட் வாங்கினேன் அந்த ஏதோ ஒரு கம்பெனி தெரிஞ்சிச்சு அப்பறம் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் சரி ஒரு ஏழு ஆறு நாள் அஞ்சு நாளைக்கப்பறம் அந்த ஏர்பேட் வந்துச்சுங்க வந்து ஓபன் பண்ணி யூஸ் பண்ணும் ஓபன் பண்ணி யூஸ் பண்ணின அடுத்த நிமிஷம் ஒரே ஏர்பேட் தான் ஆன் பண்ணுச்சி ஒரே ஒரு ஏர்பேட் தான் வேலை செஞ்சிச்சு இன்னொன்னு வேலை செய்யலை சரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னடா இது இவ்வளவு காசு கொடுத்து நம்ம வாங்கி வேற யூஸ் ப இது யூஸ் ஆகலையேன்னு சொல்லி திரும்ப வந்து அதேயே போட்டு ரிட்டன் பண்ணிவிட்டேன் அதனால் என்ன சொல்ல வரேன்னா எந்த ஒரு ப்ராடக்டும் வந்து ஆன்லைனில் வாங்காதீங்க நீங்கள் போய் கடைக்கு போய்ட்டு கையில் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா ப்ராடக்ட் நல்லாருக்கா பாத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கா என்னன்னு நம்ம கையில பார்த்துட்டு வாங்குவது வந்து எல்லாத்தோட பெஸ்ட்